ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு சிறப்பான பொருட்கள் பயிர்களெல்லாம் விளையுது அது வந்து அந்தந்த மாநிலத்துக்கு தகுந்த வெப்ப நிலை அதனுடைய மண் வளம் அதை சார்ந்தே வந்து அந்த அங்கே விளைவிக்கிற பயிர்களும் இருக்குது இப்போ வந்து இப்போ ஊட்டி கொடைக்கானல் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏ ஒரு ஃபிரெஷ்ஷான ஒரு குளிர்ச்சியான பகுதி அப்படிங்கிறதால அங்கே வந்து என்னென்னா இந்த கேரட்டு தேயிலை அந்த மாதிரிலாம் வளர்ப்பா வளர்க்கறாங்க இப்போ வெயில் காலம் வெயில் வந்து ஒரு அதிகமான அடிக்கிற பகுதிகளெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னால் இப்போ இந்த நெல் கோதுமை அந்த மாதிரிலாம் வந்து அந்த பயிர்களெல்லாம் விளையுது அந்த மாதிரி ஒரு ஒரு பயிர்களுக்கும் அதுக்கு தகுந்த தட்ப வெப்ப சூழ்நிலை தேவை அதுக்கு தகுந்த மண் வளம் தேவை எல்லா மண்ணுலேயும் வந்து எல்லா பயிர்களும் வந்து விளைய வைக்க முடியாது அதனால வந்து எந்த பயிர்களுக்கு எந்த வந்து மண்வளம் சரியாக இருக்குமோ அதை மட்டும் தான் நம்ம விளைவிக்க முடியும் அது வந்து இப்போ நெல்லெல்லாம் விளையணும்னா ஒரு வண்டல் மண் அந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்புறம் வந்து மரங்கள் வளர்கிறதுக்குலாம் வந்து இந்த செம்மண் இப்போ இந்த மல்லாட்டை அந்த மாதிரி அந்த உளுந்து அதெல்லாம் போடுறதுக்கு ஒரு செம்மண்ணில் கூட போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த க கரி அந்த மாதிரி வந்து பலவகையான இப்போ வந்து இந்த மலைப்பகுதிகளெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னால் இது தேயிலை அப்பறம் வந்து இந்த பே கேரட்டு அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து விளைவிப்பாங்க